இப்போல்லாம் இயற்கையை ரசிக்கிறத்துக்கு யாருக்கு நேரம் இருக்குது எல்லாம் ஃபோட்டோ செல்ஃபி எடுக்குறாங்கள் அவங்க குடும்பத்தில் போகிறாங்க செல்ஃபி அவங்க மட்டும் எடுக்குறாங்கள் இன்ஸ்டால ஸ்டோரி வாட்ஸப்ல ஸ்டேட்டஸு அது இதுன்னு போடுறாங்கள் அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ பக்கம் திரும்புறதில்ல போகிறமா என்ஜாய் பண்ணுறமா எல்லாம் அந்த அப்போ மட்டுந்தான் அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோல்லாம் எங்கே திரும்பிப் பார்க்கறது அதுக்கெல்லாம் நேரம் இருந்தால் ஏன் இப்படி அவங்க ஜஸ்ட்டு அங்கே போகிறப்ப என்ஜாய் பண்ணுறதுக்காக மட்டுந்தான் சுற்றுலாலாம் போகிறாங்க ஃபோட்டோஸ் எடுக்க அந்த ஸ்டோரி அந்த வாட்ஸப் நம்மள வந்து இன்ஸ் பெருமைப்படுத்திக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்து நம்மள இதை இப்போ வந்து ஸ்டோரி டேகு டேக் பண்ணி மென்ஷன் பண்ணி அ அதுக்காகவே முக்கியமாக சுற்றுலா போறாங்கனே வச்சிக்கங்க போய்ட்டு நல்ல ஒரு ஃபோட்டோ எடுக்கிறத்துக்காக பின்னாடி அந்த நேச்சரு மற்றபடி நேச்சரை யாரும் இப்போல்லாம் ரசிக்கிறதுலாம் இல்லை அவங்களுக்கு நேச்சரைப் பற்றி அவங்களுக்கு தெரியல நேச்சரோட அருமை அப்பவும் இப்போ பழைய காலத்துலாம் நேச்சர்னால் ரொம்ப எல்லாம் விரும்புவாங்கள் ஆனால் இப்போல்லாம் ஃபோன் வந்ததுக்கப்புறம் எல்லாம் இந்த ச டேகு மென்ஷனு அதில் தான் இருக்குது நம்மளுமே அப்படி தான் இப்போல்லாம் யார் அப்படி இருக்கா எப்போனாச்சிம் போய்ட்டு என்ஜாய் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறது மற்றபடி ரசிக்கிறதுலாம் இல்லை இயற்கையை அந்த ஃபோட்டோவயும் அதுக்கப்புறம் பார்க்கறதில்ல அங்கே போய்ட்டு வந்து அன்னைக்கு டேகு மென்ஷன் பண்ணுறோம் அது மட்டுந்தான் அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ பக்கமும் திரும்புறதில்லை மற்றபடி ஆயிரம் ஃபோட்டோ எடுக்குறதுனால் அந்த ஒரு நாள் மட்டுந்தான்